பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு